இயற்கை அழகுக்கு புகழ்பெற்ற குறிப்பிட்ட பகுதிகள் ஏதேனும் அருகில் உள்ளனவா எங்கள் ஊரில் வந்து திருமைய மலைக்கோட்டை இருக்குது அதில் வந்து நான் நிறையா மலைகள் மேலே வந்து ஏறும்போது இப்போ நிறைய பாறைகள் இருக்கும் இந்த பீரங்கியை இது பண்றது வந்து அந்த செலை இருக்கும் அந்த பீரங்கி செலை இருக்கும் அந்த வடிவத்தோட வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க இன்னோன்னு வந்து கீழே இருந்து படிக்கட்டில் கம்பி கம்பி படிக்கட்டு வச்சிருப்போம் அதில் ஏரி சிவன் லிங்கம் இருக்கும் ஒரு குகை குகைக்குள்ள சிங்க சி சிவன் லிங்கம் இருக்கும் அப்புறம் வந்து சுற்றி மரங்கள் செடிகள் நல்ல இயற்கையான காற்று சுற்றுலா பயணிகள் சென்று நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல இடமாக இருக்கும் உங்கள் அனுபவத்தை பார்வையிட்டிருந்தால் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் போயிருக்கேன் அங்கே வந்து அங்கே சிவன் லிங்கம் மா படியில் ஏறி போயி சிவன் சிவன தொட்டு கும்பிடும்போது அது ஒரு நம்ம மனதுக்கு வந்து சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னோன்று வந்து மாடியில் ஏறி லாஸ்ட்டில் ஏறும்போது அது என்ன லாஸ்ட்டில் இருக்கும் அப்படீனா அந்த பீரங்கியோட வடிவம் அப்படியே செஞ்சு வச்சிருப்பாங்க அதுதான் இருக்கும் அதில் வந்து அது வந்து நல்லாயிருக்கும் மேலே இருந்து பார்க்கும்போது சுற்றி இயற்கை தலங்கள் வயல்வெளிகள் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கும் போது அது ஒரு அழகாக இருக்கும் அதிலியே அந்த அதுக்கு மேலிருந்து பார்க்கும்போது அதிலியே கீழே தண்ணீர் நீர் வீழ்ச்சிமாதிரி தண்ணி ஓடும் அதுவும் அழகாக இருக்கும் சுற்றி வந்து பாறையினாலயே கட்டியிருப்பாங்க அது அதில் அது வந்து எங்கள் ஊரில் வந்து புகழ்பெற்ற அழகுக் அழகுக்கு கோயில் புகழ் பெற்று அழகாகருக்கும் புகழ் பெற்ற அழகு கோயிலாக அது வந்து குறிப்பிடப்படுகிறது